எனக்கு தெரிஞ்ச ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க அந்த கம்பெனியும் ரொம்ப நல்ல கம்பெனி சொன்ன டைம்க்கு வருவாங்க ட்ரைவர்லாம் கரக்டாக அனுப்புவாங்க எவ்வளோ நேரத்துக்கு அவ்வளோ மணி நேரத்துக்கு மட்டும் காசு வாங்குவாங்க எக்ஸ்டாலாம் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி வண்டி நல்லா தெளிவாகவும் ஓட்டுவாங்க வண்டி ஓட்டுறவங்க வந்து ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி புகையில் இந்தமாதிரி போடுறவங்களா இருக்க மாட்டாங்க நல்லா டீசென்டாக இருப்பாங்க அப்புறம் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறவங்களும் வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக வந்து நிறுத்தி விடுவாங்க